ஆமாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் ஓகேப்பா சொல்லுப்பா

சரி ஓகே உங்களோடய ஐடி கார்டு மிஸ்ஸாப்பா உங்களோடய ஐடி கார்டா ஓகே ஆ ஓகே கண்டிப்பாக அது கொடுத்துட்றோம்ப்பா இது முதல்ல வந்து இது தப்பான விஷயம் எதில் விளையாடணும்னு இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு சாரி லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்துட்டு அண்ட் ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கேட்டீங்கனா அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க என்ன ப்ரொசீஜர் அப்படினுட்டு உங்களோடய ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்கள் டீட்டெயில்ஸோடய நீங்கள் என்னென்னலாம் அந்த ஐடி கார்ட்டில் கொடுத்துருந்திங்களோ ஃபுல் டீட்டெயில்ஸோடய உங்கள் அப்பா அம்மா சைனோடு ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அமௌண்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அமௌண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்யில் கேட்டீங்கனா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிடுவாங்க எவ்வளோ பே பண்ணணும் ஏனால் இது ஃபைன் மாதிரி தான் இதுமாதிரி இன்னொரு தடவை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த ஃபைன் ஓகேவா ஸோ மிஸ் பண்ணாமல் இனிமேல் பார்த்துக்கோங்க ஒரு ரெக்வஸேஷன் லெட்டரும் அண்ட் ஒரு சாரி லெட்டரும் எழுதி கொண்டு வந்து அட்மினில் கொடுத்துருங்க அவங்க எங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஓகேவா ஓக் ஓகே ஒன் வீக் மேலே ஆகும்ப்பா ஒன் வீக் ஆகும் நீங்கள் அது வரைக்கும் உங்கள் பாக்கெட்டில் வந்து உங்கள் க்ளாஸ் டீச்சர் ஆர் எந்த ஸ்டாஃப் இருக்காங்களோ அவங்ககிட்ட உங்கள் ஹெச்ஓடி கிட்ட சொல்லி ஒரு லெட்டர் வாங்கி வைச்சிக்கோங்க நீங்கள் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற ஒரு சும்மா ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று கையில் வைச்சிக்கோங்க ஸோ ஒன் வீக்கில் உங்களுக்கு கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக உங்களோடய ஐடி கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேப்பா ஓகே எனி அதர் டவுட் ஓகே தேங்க்யூப்பா